எங்களுடைய குடும்ப சமையல் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சமையல் தொழிலாளி தான் இவர் வந்து சமையலுக்கு வந்து என்ன மாதிரியான குறிப்புகளை வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பிரியாணி வந்து அதிகமாக நல்லா செய்வார் அந்த பிரியாணிக்கு வந்து என்ன பொடியை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஜாதிக்காய் மாசிக்காய் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஜவ்வரிசி மராட்டி முக்கு அன்னாசிப்பூ இந்தமாதிரியான சில கடையில் விற்கக்கூடிய சில பொருட்களை வாங்கி அதை வந்து பொடி பண்ணி பிரியாணிக்கு வந்து இந்த தூள் போட்டு தான் வந்து சமையல் செய்வாங்க அதே போல இந்த கறி சமையல் அப்படின்னு பார்த்தா இந்த கறி சமையலில் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து நல்லா சமைப்பாங்க அதில் வந்து எந்த மாதிரியான சமையல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டுக்கோழி வறுவல்லாம் வந்து நல்லா செய்வாங்க அதே போல இந்த கோழியை வந்து கோழியை வந்து பொரிச்சு எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான சமையலேயும் வந்து ரொம்ப அருமையாக ச சமைப்பாங்க அதை எப்படி சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடல மாவு மிளகாத்தூள் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இஞ்சிப்பூண்டு அரைச்சி அந்த அரைச்சத வந்து போடுவாங்க இதெல்லாம் வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்து அந்த கோழி மேல பூசி அந்த கறியில் பூசி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பாங்க இது நல்லாயிருக்கும் அதே போல மீன் அப்படின்னு பார்க்கும் போது மீனில் வந்து மீனையும் வந்து பொரித்து எடுக்கிற முறையும் நல்லாயிருக்கும் அதே போல இந்த தோசக்கல்லில் வந்து போட்டு எடுப்பாங்க இல்லையா அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் என்னத்த பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோளமாவு கடலை மாவு மிளகாத்தூள் இஞ்சிப்பூண்டு அரைச்சது இது அப்புறம் சின்னவெங்காயம் கொஞ்சம் வரக்கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சி அதை வந்து மீனை நல்லா கழுவிட்டு அந்த மீனில் நல்லா தடவி ஒரு வாழை இலைய போட்டு நல்லா சுற்றி அதை வந்து தோசக்கல்லில் போட்டு எடுப்பாங்க இந்த மாதிரியான சமையல் முறைகள் வந்து எங்கள் குடும்பத்தில் நல்லா செய்வாங்க அதுக்கப்புறம் ரசம் ரசம் எப்படி வைப்பாங்க அப்படின்னா மிளகு ரசம் சளிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகு ரசத்துலேயே வந்து தூதுவளை இலை இருக்கிதுல்லையா அந்த இலைய நல்லா அரைச்சி தக்காளி புளி கரைசலோடு இதை கலந்து மிளகு மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு ரசம் வைப்பாங்க அதுவும் நல்லா அருமையாக இருக்கும்